தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு தொழில்கள் இருக்குது சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் பெருந்தொழில்கள் அந்த மாதிரி பல்வேறு வகையான தொழில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது தொழில்களை பொறுத்த வரையும் யாரு வேணுணா எந்த தொழில் வேணுணா பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அவங்கவுங்களும் பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு டீ கடை வைக்கலாம் ஒரு மளிகை கடை வைக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரீ வைக்கலாம் ஒரு தொழிலாக அமைக்க தொழிற்சாலை அமைக்கலாம் ஒரு கணினி மையம் வைக்கலாம் என்ன மக்களுக்கு விருப்பமோ அது அது அவங்கவுங்க செய்யலாம் தமிழ்நாடை பொறுத்த வரையும் எந்த ஒரு ஒரு தடையும் கிடையாது ஆனால் அப்படி செய்கிறனால ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்தில் வளரணும் பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்கவுங்க சுய தொழில் தான் செய்யணும் சுய தொழில் செஞ்சால் மட்டுந்தான் அடுத்தவங்களை எதிர் பார்க்காம சுய தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க சிறப்பாக வருவாங்க அப்படின்று எல்லோருடைய கருத்தும் அதுதான் தமிழ்நாடு அரசு சிறு தொழில் செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் குறுந்தொழில் செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையும் தராங்க முதலீடாக தராங்க அந்த முதலீடை வாங்கி நம்ம முதலீடை போட்டு நம்ம தொழிலை தொடங்கலாம் அதுக்கு நம்ம வங்கிய அணுகி வங்கிக்கு கேட்கற ஒரு டாக்குமெண்ட் ஆதாரத்தை நம்ம வந்து வங்கியில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை அதுக்கான ப்ராஸஸ்ல இறங்குவாங்க இது வந்து படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் எல்லாத்துக்கும் வங்கியில் தமிழ்நாடு அரசு மூலிமாக தராங்க கூட்டுறவு பேங்க்லேயும் கூட்டுறவு வங்கிலேயும் இந்த சலுகைன்றது இருக்குது இது ஒவ்வொருவரும் இந்த மாதிரி சலுகையை பயன்படுத்திக்கணும் வீடும் வளர்ச்சி அடையும் நாடும் வளர்ச்சி அடையும் ஒவ்வொரையும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நோக்கத்தோடு வாங்கின்னாங்கன்னா நாடும் சிறப்பாக இருக்கும் வீடும் சிறப்பாக இருக்கும்